நாங்கள் பெருசாக மதிக்கிறது வந்து எங்கள் மாமனார் மாமியார் எல்லா மச்சான்தார் கொளுந்தனார் எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆறு பேர் பசங்க எங்கள் வீட்டுகாரர் மூணாவது எல்லாத்தையும் வாங்க போங்கன்னுதான் பேசுவோம்ங்க மரியாதையாக பேசுவோம் எல்லார்துக்கும் குழந்தை இருக்குது நல்ல படியாக இருக்குறாங்க ரெண்டு பேர் எஸ்ஐ யாவா இருக்கிறாங்க ஒருத்தர் போலீஸாக இருக்கிறாங்க எல்லாரும் நல்லாருக்குறாங்கங்க நாங்கள் எல்லார்த்தையும் வாங்க போங்கன்னுதான் கூப்பிடுவோம் எங்கள் ஊரில் வந்து பஞ்ச கருப்பராயன் கோயில் நோம்பி போடுவாங்க அந்த திருவிழாவுக்கு வந்து எல்லார்த்தையும் கூப்பிடுவோம் எங்கள் சித்தி சித்தப்பா தங்கச்சி எல்லாரும் வருவாங்கங்க வந்தாங்கன்னா எல்லா கோழி சேவல் எல்லாம் இருக்குது எல்லாம் அடிச்சு ஆக்கிப்போட்டு வேணுங்கிதைதெல்லாம் செஞ்சு மரியாதையாகதான் அனுப்புவோம்ங்க எல்லாரும் எங்கள் வீடு தேடி எப்படிருந்தாலும் மாசத்தில் ஒரு நாளைக்கு எல்லாரும் வருவாங்க எல்லாரும் சந்தோசமாக நல்லாயிருப்போம்